சமையலுக்கு கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணும்போது எளிதில் தீ பற்றக்கூடிய பொருளை வந்து பக்கத்தில் வைக்கக் கூடாது முடிஞ்ச அளவு அந்த ரூம்லே வைக்காம அவாய்ட் பண்ணுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த கிச்சன் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பனாக இருக்கணும் அப்ப தான் வந்து கேஸ் லீக் ஆனாலும் ஈஸியாக தீ பத்தாது வெளியே போய்ரும் கேஸ்ஸு அதற்கப்றோம் அந்த ரெகுலேட்டர் அடுப்போட சுவிட்ச் எல்லாமே பயன்படுத்தாத நேரத்தில் ஆஃப் பண்ணிருக்கான்னு செக் பண்ணும் எங்காவது வெளியில போகறோம் அப்படினாலும் செக் பண்ணிட்டு தான் வெளியில போகணும் அப் அடுப் அடுப்பில் பால் டீ அந்த மாரி வச்சோம் வச்சிட்டு மறந்துவிட்டோம் அப்படின்னா அது பொங்கி கேஸ் லீக் ஆகி வீடு ஃபுல்லாக பரவ ஆரமிச்சிரும் அதனால் அந்த மாரி டைம்லெல்லாம் பக்கத்தில் நின்னு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்பறமாக தான் போகணும் அதை வந்து ரெகுலேட்டர் சு அடுப்பு எல்லாமே ஓஸ் அதில் வர ஓஸ் எல்லாமே பார்த்திங்கனா சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்காரங்களை வர சொல்லி செக் பண்ணிக்கணும் அது சரியாக ஒர்க்காகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் அவங்க கம்பெனிக்கரவங்களை வர சொல்லி செக் பண்ணா தான் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ஒர்க் ஆவுதான்னு நம்மளுக்கு தெரியும் ஓஸ்ஸில் ஓட்டை எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கணும் எளிதில் தீ பற்றக்கூடிய பொருளை வந்து பக்கத்தில் வைக்கவேக்கூடாது அடுப்புக்கு பக்கத்தில் அந்த ரூம்மில் வைக்கவேக்கூடாது